சொல்லுங்கம்மா என்ன வேணும் இருக்குதும்மா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா அல்வாவும் இருக்குது இப்போ தான் தயார்படுத்திகிட்ருக்கோம் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம கடையில் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஸ்வீட்டு கார வகைகள் அப்புறம் பழங்கள் வெஜ்ஜு வெஜ்டேரியன் நான்வெஜ் எல்லாமே இருக்குது அப்புறம் ம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குலோப் ஜாமுன் அப்புறம் லட்டு அல்வா இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டு முறையில் வச்சு எப்படி சமைக்கிறோமோ அந்தமாதிரி சமைத்து வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து நாங்கள் இந்த வெஜ்டேரியன் நாது நான்வெஜ்டேரியனுக்கு சமைக்கிற மசாலாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கையிலேயே வந்து மசாலா அரைச்சிதான் நாங்கள் சாப்பாடு செய்வோம் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ பண்ணுவோம்மா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க நாங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நாங்கள் கையில் கொாடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பைசா கொடுத்தா போதும் வேறு எதுன்னால் வேணுமா ஓகேம்மா நீங்கள் வந்து கடைக்கு வந்து பாருங்க வந்து ஐட்டம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் வாங்கிகிட்டு போங்க ம் ஜூஸ் ஐட்டம் அதுமாதிரி ஏதாவது வேணுங்களா ஆ ஆமாம்மா டோர் டெலிவரி இந்த நம்பருக்குதான் நான் ஒ நீங்கள் அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து டேரக்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்துடும் நீங்கள் உங்கள் வீட்டுலேருந்து யாராவது ஒருத்தவங்கள் வந்தே நம்ம கடையில் வந்து பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஐட்டம் ஒரு தடவை சும்மா சாம்பிளுக்கு மட்டும் பார்த்துட்டு போங்க அ ஏ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் வாங்கிகங்க நாங்கள் எதுவும் கம்பல் பண்ணலை ஆ பண்ணலாமேம்மா நீங்கள் வந்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி இங்கேயும் சாப்பிறதுக்கும் நிறையா இடம்லாம் இருக்குது நீங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ல்லாம் வேறு ஏதாவது ஜூஸ் பழம் அந்தமாதிரி எதனால் வேணுங்களா சரி ஓகேம்மா ஆ சரி ஓகேம்மா நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் போடுங்க என்னென்ன வேணும்ட்டு நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம் ஆ ஓகேம்மா ஓகே ம்